ஹலோ ஆ வணக்கம் மேடம் ஆ ட்ராவல்ஸங்களா ட்ராவல் ஏஜென்சிங்களா ஆ ஓகே மேடம் நான் நீடாமங்கலத்துலேந்து சுபா பேசுகிறேன் இப்போ நாங்கள் வந்து எங்கள் காலேஜு வந்து லீவ்வு இப்போ செமஸ்டர் லீவு அதனால நாங்கள் எல்லாம் வந்துவிட்டு ஒரு வெக்கேஷன் போகலான்ட்டுன் ப்ளான் பண்ணிருக்கோம் இப்போ நான் வந்து ஹில்ஸ்டேஷன் தான் மேம் போகலான்ருக்கோம் இது ஊட்டி கொடைக்கானல் இல்லைன்னா மூணார் அந்த மாதிரி உள்ள ப்ளேஸ் தான் போகலான்ருக்கோம் நாங்கள் ஒரு பதனஞ்சு பேர் போகலான்ருக்கோம் மேம் இல்லை இல்லை எங்களுக்கு ஃபேன் வேன் மாதிரியே புக் பண்ணிவிடுங்க ஏன்னா பதினஞ்சு பேர் கொஞ்ச கம்ஃபர்டபுளாக இருக்கனும் இல்லைங்களா வயிசானவங்களும் வராங்க அதனால எங்களுக்கு கொஞ்ச கம்ஃபர்டபுளாக நீங்கள் வேனே நீங்கள் எனக்கு புக் பண்ணிவிடுங்க அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும் மேம் இப்போன வந்து நான் ஊட்டி இப்போ ஊட்டி சைடு போனால் எனக்கு அங்கே சுற்றி உள்ள சரௌண்டிங்ஸ் எல்லாமே நம்ப பார்த்துக்கலாம்மா ஒரு நான் எப்படியும் பார்த்திங்கனா ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸ் நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும்

ஓகே சரி மேம் யாரும் கைய்டு அரேஞ்ச் பண்ணு கைய்டு யாரா அரேஞ்ச் பண்ணுவிங்களா இல்லைனா கைடு கைடு வருவாங்களா எங்கள் கூட இப்போ ஏன்னா நான் சொல்லுறது எப்படின்னா இப்போ ட்ரைவர்ஸ் தான் நமக்கு வருவாங்க ஓரளவுக்கு மேலே சர்ட்டன் ஸ்டேஜுக்கு மேலே அவங்க மலையில் வர முடியாது இல்லைங்களா மேலேலாம் அதுக்காக எங்களோட ஒரு கைடு வருவாங்களான் கேட்கறேன் ஏன்னா நான் புதுசாக போகறேன் அங்கே அப்படி அப்படிங்களா ம் ம் சரி சரி ஓகே ஓகே மேடம் இப்போ நாங்கள் நால் நாள் தங்கறோம் ம் ஓகே மேம் இப்போ நீங்கள் ட்ராவல்ஸ் வச்சிருக்கிங்க அங்கே எதாவது உங்களுக்கு ரெண்ட்டுக்கு வீடு தெரியுமா மேம் இப்போ ஊட்டியில வந்து பாத்திங்கனா ஒரு வீடு மாதிரியிலாம் இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி ரெண்ட்டுக்கு உங்கள் நீங்கள் எதுவும் புக் பண்ணி தர முடியுங்களா அது மாதிரி எதுவும் ஃபெஸ்லிட்டிஸ் இருக்கா உங்கள்கிட்ட ஓகே மேம் இப்போ நீங்கள் எப்படி மேம் கிலோமீட்ரு பேசிஸில் வாங்கறீங்களா இல்லை பர் டே டே வாடகை வாங்கறீங்களா மேம் அப்படிங்களா ஓகே மேம் இப்போ நம்ம வேறு ப்ளேஸ் இப்போ நான் அதர் அதர் ப்ளேஸ்லாம் இப்போ ஊட்டிக்கு பக்கத்தில் வந்துவிட்டு இப்போ கோயமுத்தூர்லாம் பக்கம் தானே மேம் மருதமலை அந்த மாதிரிலாம் போன் நாங்கள் ஆசைப்பட்டோனா நீங்கள் அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவிங்களா ம் ம் ஆ ஓகே ம் ஓகே ஓகே மேம் இப்போ நான் ஓகே ஓகே ஓகே மேம் இப்போ எங்களுக்கு அவங்க ட்ரைவரே கைய்டா வரதுனால இப்போ நாங்கள் ஃபுட்டெல்லாம் வந்து இப்போ அவங்க ஹோட்டல்ஸ் எல்லாம் அவங்களுக்கே தெரியும் தானே மேம் ஏன்னா அதுக்குனே வயிசானவங்க வராங்க அவங்கள நாங்க கொஞ்சம் சிரமபட முடியாது அதுக்காக தான் கேட்கறேன் ஓகே ஓகே ஓகே மேடம் ஓகே மேடம் இப்போ நான் உங்களுக்கு டேட்டு இப்போ நான் டேட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன் மேம் இப்போ ஒரு டொண்ட்டி ஒன்த் அன்னிக்கு நம்ம நைட்டு கிளம்பறோம் வச்சிக்கோங்களேன் நைட்டே கிளம்பிட்டோம்னா மறுநாள் நாங்கள் இப்போ ஒரு மறுநாள் நாங்கள் போயிரலாம் இல்லைங்களா ஆ ஓகே மேம் இப்போ நீங்கள் டொண்ட்டி ஒன் புக் பண்ணிக்கோங்க இப்போ நான் இன்ஷியலாக உங்களுக்கு அமௌன்ட் எதுவும் சென்ட் பண்ணுமா மேம் அப்படிங்களா ம் ஓகே ஓகே ஓகே மேம் அப்போ அந்த வேனை வந்து நீங்கள் டொண்ட்டி ஒன் புக் பண்ணிக்கோங்க மேம் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்